இந்த சிரமங்களை எல்லாம் குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மொழி தெரிஞ்ச ஒருத்தரை நம்ம கூட்டிட்டு போகலாம் அதேமாதிரி நம்ம பயணம் செய்யும் போது நம்ம கூட வர டிரைவரை இவங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்க வெச்சி அவங்களுக்கு கரெக்ட்டான உணவு கொடுத்து அவங்க தூங்குகிறதுக்கு இல்லாம பார்த்து நம்ம பயணத்தை திட்டமிட்டபடி நம்ம செஞ்சு கொண்டு போகலாம் அதேமாதிரி அங்கங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி டிரைவர் வந்து கூட்டிட்டு போகும்போது நம்ம பாதுகாப்பான பயணத்தை கொண்டு போகலாம்